ஹலோ நாங்கள்மயிலாடுதுறைலேருந்து பேசுகிறோம் இது ட்ராவல் ஏஜென்சி தானே ஒன்றுல்ல மேம் நாங்கள் வந்துவிட்டு சீர்காழியில் இருக்கிற சட்டநாதர் கோயிலுக்கு வரணும் எங்களால் அவ்வளோ தூரம் வந்து மார்னிங்கில் வந்துட்டு கிளம்ப முடியாது மதியான டயத்தில் எப்போ திறந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நாங்கள் மதியம் சாப்பிடுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்புவோம் ம் நீங்கள் ஒரு மூணு மணிக்கு வரீங்களா ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைம்மில் நிறைய டைம்மில் நிறைய டைம் திறந்துருக்கும்ல அதனால் கேட்குறோம் இல்லை உடனே வந்துடுவோம் கொஞ்ச நேரத்துலயே ஒரு ஆஃப் அன்ட் ஹவர் இல்லை ஒன் ஹவரில் வந்துவிடுவோம் எவ்வளோ அமௌன்ட்டு எவ்வளோ அமௌன்ட்டுன்னு நீங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லை இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ கேட்குறீங்க மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கறதுக்கு இவ்வளோ கேட்குறீங்க அப்படியா சரி பேமண்ட் எப்படி நீங்கள் ஃபோன் பே மூலமாக சென்ட் பண்ணலாமா இல்லை வந்துவிட்டு டேரக்டாக கொடுக்கறது தானா சேரி ஓகே நீங்கள் கரெக்டாக வந்துவிடுங்க லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணவா இதே நம்பர்க்கு

ஓகே தேங்க்ஸ்